இப்போது எங்கள் தோட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா நான் தோட்டத்தில் வந்து நிறையா செடிகள் போட்டிருக்கேன் அதாவது இப்போ வந்து ஆடி மாசத்தில் போட்டதினால கொத்தரை அவரை வெண்டை எல்லாமே எல்லா காய்கறியுமே போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து என்ன பிரச்சனைகள் அதில் வருது அப்படின்னா பூச்சி கொசுக்களெலாம் வந்து சில பூச்சி வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குது வெண்டைக்கா செடி அப்புறம் வந்து அவரை செடிலெலாம் பூச்சி வந்து ரொம்ப அதிகமாகவே வந்திட்ருக்கு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உரம் வாங்கி அடிக்கிறோம் உரமும் பூச்சி பூச்சிக்கொல்லி அந்த மருந்தும் வாங்கி அடிக்கிறோம் அடிக்கும்போது அது செத்து போய்டுது இருந்தாலும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கும்போது நம்ப உணவாக சாப்பிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வீட்லேயே பயிர் பண்ணுறேன் அந்த தோட்டத்தில் வச்சு அதனால அந்த நிறைய வந்து இப்போ கொசு அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து இப்போ விழுது இப்போ நான் கத்திரிக்காய் கிட்டதட்ட ஒரு கிலோ பறிச்சேன் அந்த ஒரு கிலோ கத்திரிக்காவிலே நிறைய பூச்சி வந்துருக்குது அதெலாம் பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதில் எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து அதை அடிச்சுதான் ஆகணும் இல்லைனா ப எல்லா எல்லா செடிக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வேறு ஆப்ஷன் இல்லாமல் என்னா பண்ணுறேன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது அடிச்சுட்டு காய்கறியை பறிக்கும்போது நல்ல கழுவிவிட்டு சுத்தம் பண்ணிட்டுதான் அந்த காய்கறியை வந்து சமைக்கிறோம் ஏன்னால் அது வந்து பாய்ஸனாக கூட சம்டைம்ஸ் மாறும் நான் வந்து வெளியில் வாங்கினா இந்த மாதிரி கெமிக்கல் கலக்குகிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காகதான் தோட்டத்தில் போட்டு நான் வந்து விளைவிச்சி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அதிலையுமே பூச்சி அதிகமாக வரதினால ஒன்றும் பண்ண முடியல ஆனால் கீரைலெலாம் பார்த்திங்கன்னா கொசு ஃபுல்லாகவே அங்கங்கே உக்கார்ந்து கீரையை வந்து ஓட்டை போட்டுட்டிருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் சாதாரணமாக வந்து ம எறும்புக்கு போடற பூச்சி மருந்தைதான் போடுவோம் ஏன்னால் அதை நல்லா க அலசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப பிரச்சின இந்த கொசுவும் இந்த இதுவும் தான் இது என்னது பூச்சிம் தான் பூச்சி விழாம பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ வரையும் நடவடிக்கை எடுத்துவிட்டுதான் இருக்கோம் கொசு வலையெலாம் கட்டி இந்த பச்சை கலர் துணியை வாங்கி ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கோம் இந்தமாதிரி நிறையா சிக்கல்களெலாம் ஏற்படுது